திருப்பூர் மாவட்டத்தில் நிறையா தொண்டு நிறுவனங்கள் இருக்குதுங்க அது மாதிரி சில சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அனாதை இருக்குறவங்க மனநோய் பாதிக்கப்பட்டவங்க வயது முதிர்ந்தவர்கள் இப்படி நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை செஞ்சுட்டு வராங்க

இப்போ நீங்கள் திருப்பூரில் தாண்டி பல்லம் பல்லடம் டு ப பழைய பஸ் ஸ்டாண்ட் வரையும் போய் பார்த்தீங்கன்னா நிறையா முதியோர்கள்லாம் என்னது இருக்கிறாங்க தாய் தமிழ் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறையா சேவைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க அவங்க ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னால் இது இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் வயதானவங்கள்லாம் யாரும் கண்டுக்கிறதில்ல அனாதை இல்லங்களும் முதியோரற்ற இல்ல இல்லங்களும்தான் அதிகரித்து வருது உடுமலைபேட்டையில் பார்த்தீங்கன்னா மனவளக்கலை மற்றும் அறக்கட்டளையை செயல்பட்டுருக்கிறாங்க அதே மாதிரி மனிதநல அறக்கட்டளை என்ஜிஓ யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் முதியோர் இல்லம் வேறே செயல்படுத்திட்ருக்காங்க உடுமலைப்பேட்டையில் இதெல்லாம் ஏன் இப்படி பெத்த பிள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை விட்டுப்புட்டு ஓடி போயிடுது கடைசியில் அவங்க எங்கே போவாங்க தெருவில் நிற்கிறாங்க தான் பெற்றுக் கஷ்டப்பட்டு வளர்த்து கொடுத்தா அது என்னனு கஞ்சி கூட ஊற்ற மாட்டேறான் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அனாதையாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அது மாதிரி அனாதை குழந்தைகள் எல்லோரும் குழந்தை குழந்தைகளை பெற்று போட்டு பேசாமல் குப்பைத்தொட்டியில் போட்டு போயிடுறான் அது அனாதையாக கிடக்குது அப்பன் பேர் தெரியாமல் ஆத்தா பேரும் தெரியாமல் இது வளர்ந்துக்கிட்ருக்குது இந்த மாதிரி அனாதை குழந்தைகள் எண்ணங்கள் என்னது இன்றைக்கு வந்து அதிகரித்திட்டு வருகுது இதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் நம்ம திருப்பூரில் இருக்கிற சில தொண்டு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சிறப்பாக செஞ்சிட்டு வராங்க இதில் எவ்வித குறைபாடும் சொல்ல முடியாது ஆமாம் இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் இதல்லாம் வந்து இதல்லாம் ஒவ்வொரு இளைஞர்களும் இதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து செல்ல வேண்டுங்க இதல்லாம் வந்து எங்கே விதைக்கணும் கேட்டீங்கன்னால் இது மாதிரி இந்த மாதிரி சமூக சேவையையும் சமூக ஆர்வ ஆர்வலர் சேவையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும் எங்கிருந்து உதிக்கணும் கேட்டீங்கன்னால் இளைஞர்கள்கிட்டருந்து சிறு வயதிலிருந்தே தோன்ற வேண்டும் இதுதான் நிறையா இப்போது ஒவ்வொரு ஊர்லேயும் நிறையா அறக்கட்டளையெல்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஒவ்வொரு அறக்கட்டளையும் ஒவ்வொரு சிறப்பான முன்னெடுப்புகளை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்கன்னுதான் சொல்ல முடியும் ஆறுக் கட்டளை பாருங்கள் அறக்கட்டளை அப்படிங்கிற சொல்லே பார்த்தீங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அறத்தை அறத்தை வலியுறுத்து அப்படிங்கிறாங்க அறத்தை வலியுறுத்து அதையும் கட்டளை அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்